செடிகளை பராமரிக்க மழை நேரத்தில் தண்ணியை வெட்டி விடுவோம் வெயில் நேரத்தில் வெயில் நேரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் யூரியா வந்து தண்ணி மழை காலத்தில் தான் தண்ணி யூரியாவை போடுவோம் அதுக்கப்புறம் காற்று கீற்று அடிச்சுதுன்னா அதுக்கேற்ற பாதுகாப்பு பண்ணி ரெடி பண்ணி வைப்போம்